நீச்சல் வந்து நான் எனக்கு நீச்சல் தெரியாது இதுவரைக்கும் நான் நீச்சல் வந்து கற்கவில்லை மற்றவங்க வந்து நீச்சல் தண்ணியில் வந்து விளாடுறதை பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒண்டர்லா பிளாக் தண்டர் இந்த மாதிரிலாம் போயிட்டு சின்ன சின்ன தண்ணியில் தான் ரொம்ப ஆழமாக இருக்கற தண்ணியில் இதுலெலாம் நான் போனதுல்லை அப்புறம் வந்து டியூப் போட்டுவிட்டு நான் வந்து நீச்சல் அடிப்பேன் வெளாடுவேன் கற்றுட்டுருக்கேன் இன்னும் கற்றுக்கல எல்லோருக்கும் வந்து சொல்லி தரேன்னா இல்லை நான் யாருக்கும் சொல்லி தர்லை இதுவரைக்கும் எனக்கு தான் எங்கள் வீட்டில் இருக்கற ஃபேமிலியில் தம்பிங்கள் அண்ணங்கள் மாமாங்கலாம் சொல்லித் தருவாங்க இதுவரைக்கும் நான் நீச்சல் கற்றுக்கல நான் யாருக்கும் உதவியும் செய்யலை எனக்கு தான் வந்து நீச்சல் சொல்லி தந்துகிட்டுருக்காங்க அப்புறோம் எனக்கு தண்ணின்னால் பயம்